ஆமாம் மேடம் நாங்கள் வெங்கடேஸ்வரா ஸ்வீட் ஓனர் தான் பேசுகிறேன் அம்சலதா சொல்லுங்க மேடம் ஓகே ஆ ஓகே மேடம் நீங்கள் அதுக்கு வந்து இப்போ எங்கள் கிட்ட ஃபஸ்ட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு இருக்குது நான் சொல்கிறேன் மைசூர் லட்டு இருக்குது அப்புறம் கீ லட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டு திருப்பதி லட்டு கூட நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் லட்டு வேணும் மேம் அப்படிங்களா சரி ஓகே அது வந்து ஒன் கேஜி வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் மேம் டென் கேஜிஸ் வேணுன்னால் த்ரீ தௌசண்ட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் எங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணணும் நீங்கள் ஜிபேலேயே பண்ணிடலாம் ஜிபேயில் பண்ணிணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வௌச்சர் அனுப்புவேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் கன்ஜக்ஷன் ஆக்சுவலி எங்களோடய க்வாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மேம் அதனால் நாங்கள் கன்ஜக்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீங்கள் எப்படியும் டென் கேஜி தானே வாங்குகிறீங்க நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜஸ் அப்படி ஒரு பல்க் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட்ராக கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்போஷ்ஷன் பண்ணித்தரோம் இந்தவாட்டி டிஸ்கவுண்ட் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னால் டென் கேஜஸ் தானே வாங்குகிறீங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் கேஜஸுங்கும்போது நீங்கள் எதிர்ப்பார்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்

ஷூயுர் மேம் நீங்கள் இவ்வளோ வாங்கும்போது நாங்கள் கண்டிப்பாக டெலிவரி கொடுப்போம் நாங்கள் நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து அரேஞ்ச் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆசைப்பட்டு அந்த நேரத்தில் வாங்கணுன்னாலும் அதுக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் டைம் சொல்லிவிட்டு போய்விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லட்டுதானே ஸோ ஒன் டே பிஃபோராகவே நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் பேக்கிங்கும் நீங்கள் சொல்லுங்க எப்படி ஒரு ஒரு லட்டும் தனித்தனியாக கவரில் பேக்கிங்காக வேணுமா இல்லை மொத்தமாக ஒரு கால் கிலோ கால் கிலோன்னு வேணுமா ஆனால் அதுக்கு கொஞ்சம் தனி சார்ஜஸ் ஆகும் பரவாயில்லைங்களா ஒரு ஒரு கவருங்கறம்போது நாங்கள் அதுக்கு வந்து கிஃப்ட்டு கவரு வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணுவோம் ரொம்ப அதிகமாக ஆகாது கவலைப்படாதீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஒரு ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் இல்லை ஒரு ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அவ்வளோதான் நாங்கள் ஒன்று ஒன்றா பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு போய்விடுவோம்

ஆமாம் மேம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க நீங்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் உங்களோடய ரிலேடிவ்ஸ் எல்லாேருக்குமே எங்களை ரெஃபர் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு லோ காஸ்ட்டில் நல்ல க்வாலிட்டியாக பண்ணித்தரோம் மேம் ஓகே அப்போ நாளைக்கு வந்துடுங்க கண்டிப்பாக ஓகே மேம் ஓகே ஃபைன் தேங்க் யூ தேங்க் யூ பாய்